இப்போ வெளியூர்னா நாங்கள் வெளியூர் பயணம் நான் செய்யும் போது பார்த்திங்கன்னா நிறையவே விஷயங்கள் நடந்திருக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது தான் சொல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு வெளியூர் பயணம் போகிறோம் ஊரை சுற்றி பாக்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த ஊர் வழியாக போகிறப்ப அங்கே உள்ள மக்கள் அவங்கள் அவங்களோட வழிபாடுகள் அண்ட் அவங்களுடய நாகரிங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாயிருக்கும் இப்போ அந்த ஊர் மக்கள் ஹெல்ப் உதவி செய்வாங்க நம்ம அங்கே போகிறப்ப நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும் உள்ள வித்தியாசம் இது எல்லாம் என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் சொல்வாங்க ஒவ்வொருவரும் நமக்கு வந்து ஒரு இது தான் ஒரு தெரிஞ்சிக்கலாம் இந்த ஊர்லாம் எப்படி இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டுகுள்ளே இந்தந்த டிஸ்டிரிக்ல இந்தந்த மாதிரி இது ஒவ்வொருவரும் மக்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க அதில் ஸ்லாங்குங்குறது வந்து மாறும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி இருக்கும் வீட்டில் சொந்தக்காரங்களோட இதெல்லாம் வேனில் ஒன்னாக போய்ட்டு ஒரு வெளியூருக்கு போகும் போது அங்கே உள்ள சுற்றியுள்ள இடங்கள் இயற்கை காட்சிகள் அப்புறம் அங்கே உள்ள வயல்வெளி அங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை இப்போ மலை சைடு போனால் மலைவாழ் மக்களோட வாழ்க்கை எப்படி அவங்க என்னலாம் பண்ணுறாங்க இப்போ அவங்க என்னன்ன கஷ்டப்படுறாங்க இது எல்லாம் நமக்கு தெரியும் அந்த மக்களுக்கும் நமக்கும் வந்து என்ன வித்தியாசம் நம்ம எப்படி இருக்கோம் அவங்க எப்படி இருக்கோம் அவங்க வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம வந்து நம்ம வந்து இங்கே என்னென்ன நமக்கான வேலைக்கி என்னென்ன பண்ணுறோம் அந்த ஊரில் அந்த மக்கள் வந்து என்னென்ன வேலை பண்ணுறாங்க இப்போ டெல்டா பகுதின்னு எடுத்திங்கனா இங்கே வந்து விவசாயம் கோயம்புத்தூர் அந்த சைடுலாம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் இந்த மாரிலாம் விளைய வைப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் மலைவாழ் மக்கள் வந்து அங்கே அவங்களுக்கு என்னமோ அதை வந்து பயிர் இடுவாங்க ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒரு தனி இது இது இருக்கு அந்த மக்களோட இப்போ நம்ம வந்து நிறைய கத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ஊருக்கு போகும் போது அங்க என்ன இது பண்ணுறாங்க அங்க இது கத்துக்கலாம் கேரளாலாம் என்ன பார்த்திங்கன்னா மலை பகுதியில் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் நிறைய இருக்கும் அவங்க எப்படி எங்கே வேலை செய்கிறாங்க அந்த மக்களோட மனசு எப்படி அவங்கள் எப்படி வந்து எல்லோர்ட்டையும் பழகுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிலாம் அப்போ உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க நமக்கும் அவங்களுக்கு என்ன மாறுபடுது இப்போ அங்குள்ளவங்க வந்து எப்படி பேசிக்கிறாங்க அங்கே உள்ள சாப்பாடு என்ன நம்ம சாப்பாடு என்ன இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் வந்து சாப்பாடு வித்தியாசம் வித்யாசமாக செய்கிறாங்க ஃபேமஸான விஷயம் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கு திருநெல்வேலினா அல்வா மணப்பாறை முறுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கு இப்போ எல்லாத்தையும் கத்துக்கலாம் நல்லா இருந்து எதெது பெஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் என்ன என்ன செய்கிறாங்க அதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து இது செய்வோம் இப்படி பயிரிடுவோம் எங்கள் ஊரில் இதான் வழிபாடு எங்கள் ஊர் குலதெய்வங்கள் எங்கள் ஊரில் இப்படி சாமி வழிபாடு பண்ணுவோம் உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவீங்க எங்கள் ஊரில் இந்த திருவிழா நடக்கும் உங்கள் ஊரில் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரை சார்ந்து தான் இருப்போம் எது இது பண்ணாங்கன்ட்டு தக்காளி விளைவிக்கிறாங்க அங்கே எப்படி இப்போ வண்டல் மண் செம்மண் ஒவ்வொரு ஊரில் இருக்கு கரிசல் மண் அவங்க என்ன பயிரிடுவாங்க நம்ம என்ன பயிரிடுவாங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பயணம் செல்லும் போது நமக்கு வந்து அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எப்படி எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு மலைவாழ் மக்கள் அங்குள்ள வாழ்க்கை என்ன எப்படி அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஒரு பயணத்தின் போது நம்ம ஒரு எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் அவங்கள் எப்படி நம்ம இங்கயே இருக்காமல் ஒரு வெளியூர் செல்லும் போது நிறைய கத்துக்கலாம் நமக்கு தேவையான விஷயங்கள் ஏகபட்டதை கத்துக்கலாம் அங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை